ஆ வணக்கம் சார் சொல்லுங்கள் ஆ ஆமாம் சார் காண்ட்ரக்ட் எடுத்துக்கிறேன் நான் ஆளுங்க இருக்காங்க ஆளுங்க வச்சி செஞ்சிட்டுருக்கேன் ஆ ஆமாம்மா சார் நீங்கள் எந்த ஏரியா வீடு அட்ரெஸ் கொஞ்சம் சொன்னிங்கன்னா முதல்ல நேரில் பார்க்குணும் சார் வந்து இல்லல்ல நேரில் பார்த்து சார்ஜ் பண்ணுறதில்ல சார் நேரில் என்ன வேலை எவ்வளோ நாள் பிடிக்கும் எத்தனை நாள் எத்தனை ஆள் தேவைப்படுது இதெல்லாம் பார்க்குணும் இல்லிங்களா மெட்டீரியல் எவ்வளோ தேவை இதெல்லாம் நேரில் பார்த்து தானே சொல்ல முடியும் நாம அதற்காக நான் கேட்கறேன் நான் இல்லை சார் அப்படியெல்லாம் பண்ண முடியாது ஆ சரி சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன என்ன ஓ ஓகே

தோராயமாக சொல்லுறது ஓகே சார் நான் சொல்லுறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தோராயமாக நான் சொல்லிடுறேன் பட்டு பத்தல பத்தும் அப்படிங்கிற பிரச்சனை வரும்போது திரும்ப உங்களுக்கு தேவை இல்லாத வேலை வரும் ஒரு வாட்டி நேரில் வந்து பார்த்துட்டனா நான் கரெட்டாக உங்களுக்கு வந்து நான் லிஸ்ட்டு போட்டு கொடுத்தட்றேன் என்ன வாங்கன்னு சொல்லிவிட்டு இல்லை நீங்கள் எப்போ வீட்டில் இருப்பிங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் இருக்கும்போது வீட்டில் ஆள்ருக்கும்போது வந்தால் தான் எனக்கு எனக்கு நான் நான் ஒரு இந்த ரெண்டு இடத்துல வேலை போயிட்டுருக்குங்க சார் அதான் அந்த இதாக பார்த்துட்ருக்கேன் நான் நான் சாய்ந்திரம் ஆறு மணி மேலே தான் என்னால் வர முடியும் பரவால்லிங்களா செரிங்க சார் செரிங்க சார் எந்த ஏரியா எதுவும் சொல்லவேல்ல நீங்கள் அனுப்பி விடுறிங்களா நீங்கள் எனக்கு அப்டிங்களா சரி எனக்கு லொக்கேஷன் மட்டும் அனுப்பிவிடுங்க சார் ஓகே சார் தேங்க் யூ சார்